ஆ சொல்லுங்கள் நீங்கள் யார் பேசுகிறீங்க ஆ சொல்லுங்கள் ஆ டெஸ்ட்டு ஆ வந்துடுச்சு சொல்லுங்கள் உங்களுக்கு பிளட்டு கொஞ்சம் அதிகமாக இது சுகர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் டேப்லெட் மெடிசன் கரெக்டாக எடுத்துக்குறீங்களா இல்லையா டேப்லெட் இது அதிகமாக தான் இருக்குது நீங்கள் வந்து இன்னொருவாட்டி செக் பண்ணுங்கள் ஆ அதான் இது சுகர் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் என்ன எங்கள் எங்கள் கிளினிக் தானே பார்த்துட்டு இருந்தீங்க ம் ம் சொல்லுங்கள் அப்புறம் வேறு சுகர் அதிகமாக இருக்குது பீபி கொஞ்சம் அதிகமாக இருக்குது சுகர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ம் இப்போ நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கலாம் நல்லா நிறைய இது எடுத்துக்கங்க இப்போ ஃப்ரூட்ஸில் வந்து இது சொல்வாங்க இந்த இந்த வாட்டர் ஆப்பிள்னு சொல்வாங்க அது வந்து எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் அந்த வாட்டர் ஆப்பிள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கனா அது கொஞ்சம் சுகர் கண்ட்ரோல் பண்ணும் பாவக்காய் சேர்த்துக்குங்க அதிகமாக பாவக்காய் சேர்த்துக்குங்க அதுமாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க அதுமாதிரி சால்ட்டு கம்மி பண்ணிக்கங்க டீ காஃபி குடிக்காதீங்க சப்பாத்தி ஐட்டமாக நிறையா சாப்பிடுங்க சப்பாத்தி தான் காலை சாப்பாடே உங்களுக்கு சப்பாத்தி தான் மதியம் ஒரு வேலைக்கு மட்டும் தான் நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க சப்பாத்தி நைட்டும் சப்பாத்தி சாப்பிடுங்க ஆனால் ஆயில் கம்மி பண்ணி சாப்பிடுங்க ஒரு இன்னொரு மொறை செக் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ நாட்டு மருந்து வந்து கொஞ்சம் லேட்டாகும் நாட்டு மருந்தும் எடுத்துக்கலாம் ஆனால் நாட்டு மருந்து கொஞ்சம் டிலே ஆகும் லேட்டாகும் டேப்லெட்டு தான் கொஞ்சம் இதாகும் இப்படி சீக்கிரமாக ஆகும் நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டிங்கனா கொஞ்சம் லேட்டாகும் அது வந்து அந்த க்யூர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இதுவே நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கனா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் இங்கிலீஷ் மெடிசன் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் ஒரு இருபது நாள் ஆகுறது ஒரு பத்து நாள்லேயே முடிஞ்சிடும் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாகும் நீங்கள் எந்த டேப்லெட் எடுத்தாலும் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது உங்கள் டையட் கண்ட்ரோலில் தான் இருக்குது சுகருலாம் ம் ஆ ஆ மெடிசனே எடுத்து இன்னொரு வாட்டி வந்து இப்போ நம்ம டேப்லெட் எழுதித் தர்றோம் அதை கண்டினியூவாக எடுங்கள் எடுத்து இன்னொருவாட்டி வந்து ஒரு ஒன் மந்த் கழித்து இல்லை ஒரு பதினைஞ்சு நாள் கழித்து இன்னொரு டெஸ்ட் எடுங்கள் எடுத்துட்டு அப்போ அந்த சுகர் இன்னொருவாட்டி பார்ப்போம் உங்களுக்கு சுகர் அதிகமாக தான் இருக்குது ஆ புரியலை என்னது இன்னொருவாட்டி சொல்லுங்கள் என்ன புரியலை ஆ பீபி பீபி பீபி சுகரோட பீபி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் சுகர் தான் அதிகமாக இருக்குது பீபி கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சுகர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சுகர் சுகர் தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிறீங்களா இல்லையா ஓகே ஓகே கொஞ்சம் எடுங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள் இன்னொருவாட்டி கிளினிக் வந்து செக் பண்ணிவிட்டு போங்க சரி வேறு ஏதாச்சும் கேட்கணுமா ஒங்ககிட்ட டேப்லெட் மட்டும் கண்டினியூவாக எடுங்கள் விட்டதுனால் தான் இவ்வளோ தூரம் ஏறிப் போய்ருக்கு ம் விஜிடபிள் நிறையா எடுத்துக்கங்க பாகற்காய் நிறையா சேர்த்துக்குங்க சாப்பாட்டில் சப்பாத்தி ஐட்டம் சாப்பிடுங்க ஃபுட்டை கம்மி பண்ணிக்கங்க நீங்கள் அரிசி சாப்பிட்ற ஃபுட்டை கம்மி பண்ணிட்டு சப்பாத்தி அதுமாதிரி எடுத்துக்கங்க எடுத்து கொஞ்சம் இந்த ஒரு மாதம் டேப்லெட் எடுத்து தர்றேன் கிளினிக் வாங்க வந்து மெடிசன் கிளினிக் வந்து செக் பண்ணுங்கள் நாங்கள் டேப்லெட் எழுதி தர்றோம் ஒன் மந்த்து கழித்து இன்னொரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் சரிம்மா ம் ஆ சரி சரி பரவாயில்லை பார்த்தேன் உங்கள் இதை பார்த்தேன் பார்த்துட்டு தான் சொன்னேன் சரி நீங்கள் ஈவினிங் வந்து இந்த டெஸ்ட்டை வாங்கிட்டு போய்விடுங்க சரி ஓகே சரி ஓகே